எனக்கு இசையை கேட்பது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இசையை கேட்கறதுக்கு முன்னாடி அதை வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இருக்கிற இடத்துல எனக்கு வாசிக்கிறதுக்குண்டான கருவிகள் ரொம்ப கம்மி அதை கொ கற்றுக்கொடுக்கிறதுக்கு அங்கே யாரும் கிடையாது அதனால் எனக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒரு ஒரு இசைக்கருவியும் எனக்கு வாசிக்கும் போது இதை நம்ம கற்றுக்கிட்டா என்னென்னு நான் நிறைய யோசிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசைக்கருவியை வாசிக்கிறது வியா வயலின் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வயலின் கற்றுக்கறதுக்கு எனக்கு அங்கே உண்டான சூழ்நிலைகள் கிடையாது அதனால் நான் அதை கற்றுக்க முடியாத போயிருச்சு அதை கற்றுக்கறதுக்கு எனக்கு அங்கே யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது கற்றுக்கறதுக்கும் எனக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி வயலின் வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்